ம் சொல்லுங்கள் சார் ஆ நல்லாருக்கறேங்க சரிங்க சார் ஆமாங்க சார் இருக்குதுங்க சார் எங்கக்கிட்டே ரெண்டு மூணு ஐட்டம் இருக்குதுங்க சார் சரிங்க சார் சரிங் சார் உங்களுக்கு என்ன குவாலிட்டிங்க சார் வேணும்ங்க சரிங்க சார் ம் சார் எங்கக்கிட்டே வந்துங்க கஸ்தூரி மஞ்சள்ங்க விரலி அந்த ஒவ்வொன்னும் தனியாக இருக்கும்ல நீட்டம் நீட்டமாக இருக்குதுங்க அப்புறம் அந்த குண்டு மஞ்சள்ங்க ஆமாங்க கஸ்தூரி அந்த நீட்டமாக இருக்கிற கோல் மாதிரி இருக்கிற விரலி மஞ்சள் வந்து விரலின்னு சொல்வாருங்க ஒரு மூணு நாலு ஐட்டமெல்லாம் இருக்குதுங்க சார் இங்கே வந்து

சரிங்க சார் ம் ஆமாங்க சார் இப்போ வந்து குவிண்டால் வந்து எட்டாயிரத்துலேந்து பத்தாயிரம் வரைக்கும் போகுதுங்க இப்போ மஞ்சள்ங்க எல்லாம் ஈரோடு மார்கெட்டுத்தான்ங்க மஞ்சள் ஆ ஆமாங்க அதனால் நீங்கள் சொன்னீங்கன்னா அதை நம்ம இது பார்த்துட்டு நம்மளுக்கு கட்டுப்படி ஆ ஆ எங்களுக்கு வந்து நம்மளுக்கு என்னங்க ஓரளவுக்கு கிடைச்சா போதும் அனுப்ச்சு வுட்ருவங்க ரொம்ப கம்மி பண்ணினாலும் எங்களுக்கும் கட்டுபடி ஆகாதுங்க ம் சரி நீங்கள் சொல்லுங்கள் ஏதோ போய் வந்து ஏதோ ஒரு நீங்கள் சொன்னதுக்காக உங்கள் கேக்கிறீங்க ஏதோ ஒரு ஒன்பதாயிரம் போட்டு கொடுக்கலாங்க ஆமாங்க அதுதான் பண்ண நீங்கள் தரம் கொறைவா தரம்கெட்டு வித்தால் நம்மளுக்கு கட்டுப்படி ஆகணுமில்லங்க சார் ஆமாங்க நீங்கள் தான் அனுசரித்துப் பாருங்கள் நாமளும் கொஞ்சம் நீங்கள் முதல் முதல் கேட்டுருக்குறீங்க புதுசாக செய்கிறோன்னு சொல்லி அதனால நாமளும் கொடுக்குறோம் உங்களுக்கு கொஞ்சம் நம்மளால முடிஞ்சளவு வெளியவும் உங்களுக்கு நாம எடுத்து சொல்லுறேங்க இந்தமாதிரி புது பார்ட்டி கேக்கிறாருங்க கொஞ்சம் மஞ்சளை இங்கே போட்டு விடுங்க அப்போ அவர் அனுசரித்து வெலை போட்டு கொடுக்குறாருன்னு சொல்றேங்க இல்லைல்ல நீங்கள் சொன்னீங்கன்னா போதும் நாம செஞ்சு கொடுக்குறோங்க ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க சரிங்க சார் ம் சரிங்க சார் சரிங்க ஆ நல்லா பார்த்து செக் பண்ணி நல்ல முறையாக அனுப்ச்சு விட்டுறங்க சார் நீங்கள் எப்போ சொன்னாலும் சரிங்க நாம அதை அனுப்பிச்சு விட்றங்க சரிங்க சார் பக்கத்துலருக்குற சரிங்க சார் சரிங்க நன்றிங்க ரொம்ப நன்றிங்க சரிங்க சார் சரி